எங்கள் ஊர் பக்கத்தில் ஆறு காவேரி ஆறு ஓடுது ஊருள்ளையே வந்து ஏரி இருக்குது அந்த ஏரியில் வந்து மழை பெஞ்சா தான் தண்ணி வரும் அதுக்கு மதகல்லாம் கட்டி வெச்சுருக்காங்க ப்ராப்ராக போய்ரும் ஏரியில் வந்து வெள்ளம் எப்போயும் வந்ததில்ல வரவும் வாய்ப்பில்ல ஏன்னால் ஏரியில் வந்து ஏரி வந்து ஃபாரஸ்ட்கிட்ட இருக்குது அதனால இங்கேட்டு வரா அதுக்கு இப்போ தனியாக தண்ணி போகிற மாதிரி அந்தமாதிரி அப்படியே அமச்சு வெச்சுருக்காங்க நிரம்பி உடனே கடை போயிருச்சி சொல்லுவாங்கள்ல அப்படி கடை தான் போயிருக்கொழிஞ்சி ஒன்றும் வந்து வெள்ளம் ஊருக்குள்ள அப்படி வந்ததில்லை ஆனால் காவேரி ஆறு பார்த்திங்கனா கொஞ்சதூரத்தில் இருக்குது அங்கே என்னென்னா வெள்ளோல்லாம் வந்துருக்கு தண்ணி ஃபுல்லா வந்தால் வெள்ளம் வந்துருக்கு அங்கே மீன் பிடிப்பாங்க படகெல்லாம் ஓட்ட மாட்டாங்க ஏன்னால் அது வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் கிடையாது படகோட்டம்லாம் படகோட்ணுன்னா இன்னும் கொஞ்ச தூரம் போகணும் முக்கமூர் அங்கே படகெல்லாம் ஓட்டி மீன் பிடிப்பாங்க ரொம்ப பிடிப்பாங்க படகெல்லாம் ஓட்டுவாங்க ஆனால் அதுலே அந்தமாதிரி படகோட்டுறது இங்கே காவேரி ஆற்றுல ரொம்போ படகோட்டி சவாரிலாம் ஓடாது மீன் பிடிக்கிறதுக்காக படகை அந்த இப்படி கம்த்து போட்டு ஒரு இதில் ஓட்டுவாங்கள்ல அது ஓட்டுவாங்க இங்கேன வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெள்ளம் வரும் இங்கே வறட்சியும் சில டைம் இருக்கும் தண்ணியும் வராமல் ஒன்றுமே ஆறே வற்றி போயெல்லாம் சில கிடக்கும் கிடக்கும் எப்போயாது தண்ணி இப்போ ஆடி மாசோல்லாம் விட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க ஃபுல்லா விட்டுருவாங்களா அப்போல்லாம் மேல் வந்துடும் தண்ணி படிக்கட்டு மேலே ஏறிடும் ஏரி கிட்டே கொஞ்சம் வரதுக்கு அப்படியே ததும்பும் அப்போ தான் அப்போல்லாம் வந்து ஆற்றுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாம் சும்மா பார்க்கறதுக்கு தான் போவோம் அவ்வளோ தண்ணி வந்துருக்குல்ல இது நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அதை பார்க்கறதுக்காக மட்டும் தான் போவோம் குளிக்க விட மாட்டாங்க அப்படி தண்ணி வந்துட்டால் சும்மா போயிட்டு வருவோம் மற்ற நேரத்தில் தண்ணி கம்மியாக ஓடுமா அப்போல்லாம் போவோம் குளிப்போம் துவைப்போம் அந்தமாதிரி எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் தண்ணி நிறையா வந்துட்டால் ஆற்றுக்குள்ள இறங்க விட மாட்டாங்க தண்ணி பக்கத்தில் தூரத்தில் நின்று தான் நம்ம பார்க்கணும் பக்கத்துக்கே நம்மள விட மாட்டாங்க